நான் வந்து பைக்கராக ஆரம்பிக்கும் போது நான் பண்ண ஃபர்ஸ்ட்டு தவறு வந்து முறுக்கிட்டு போகிறது எல்லார் முன்னாடி போயிட்டு ஆடிட்டு இருக்கிறது அந்த பைக்கில் நின்றுட்டு ஆடிட்ருக்கறது அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்து முக்கியமாக நீங்கள் பைக்கராக போகிறீங்கன்னா பைக் ஸ்டண்ட்ஸ் வந்து ரோட்டில் பண்ணக்கூடாது நீங்கள் ஒரு அவேர்னஸ்ஸாக தான் இருக்கணுமே தவிர எல்லாத்துக்கும் வந்து ஒரு இதாக இருக்கக்கூடாது எக்ஸாம்பிளுக்கு நிறைய நம்ம நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்த்துட்ருப்போம் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பைக் பைக்கர்ஸ் வந்து ஒரு டிசிபிளினான ஒரு இது கொடுக்கறது அவங்களுக்கு வந்து ஒரு பொறுமை வேணும் அதெல்லாம் இருக்குது என்ன தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்து அந்த இடத்த ரீச் பண்ணுற வர நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் அவசரப்பட்டு நம்ம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அது ஒரு பகுதி இருக்குது இன்னொரு ஒரு பகுதி என்னென்னால் நிறைய பேர் என்ன தவறு செய்கிறாங்கன்னா எனக்கு இந்த பைக் இருந்தால் தான் நான் வந்து பைக்கராக முடியும் அந்த பைக்கு இருந்தால் தான் பைக்கர் ஆக முடியும் அப்படி இல்லை ஒரு உங்கள்ட்ட என்ன பைக் இருக்கோ அதை வச்சே நீங்கள் பைக்கர் ஆகலாம் எல்லா பைக்கும் வந்து எல்லா சூழ்நிலையிலேயும் தாக்கம் தாங்கும் பட் நீங்கள் வந்து வ அந்த சூழ்நிலையில் வந்து ஓரளவு மீடியமான இதில் இருக்கணும் அப்போ தான் அந்த பைக்கும் தாங்கும் அந்த மாதிரி இருக்கும் போது நீங்களும் அந்த பைக்கும் உங்களோடய ஒரு ஹார்ட் டச்சிங் மூமெண்டாக இருக்கும் அதை நீங்கள் சொல்லும் போதுல செய்யும் போ அந்த இது ஒரு ரோடை கடந்து போனால் அது ஈஸியாக கடந்து போகிறது அதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அந்த பைக்குக்கும் ஓரளவு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த வண்டியும் ஒரளவு நல்லா ப்ரஃபார்ம் பண்ணி போகும் இந்த மாதிரின்லா இருக்குது நம்ம வந்துட்டு சும்மா இந்த பைக் இருந்தால் தான் நான் தௌசண்ட் ஆயிரம் சிசி பைக் இருந்தால் தான் நான் வந்து பைக்கர் அப்படி எல்லாம் இல்லங்க நீங்கள் எவ்வளோ தூரம் பயணிக்கிறீங்க அதெல்லாம் பொறுத்து இருக்குது சின்னச் சின்ன பைக்கை வச்சே நீங்கள் வந்து நிறைய தூரம் பயணிக்கலாம் நீங்கள் ட் ஆ ஆயிரம் சிசி பைக் இருந்தால் தான் என்னால் ரொம்ப தூரம் பயணிக்க முடியும் இப்படிலாம் இல்லை நீங்கள் வந்து ரோட்டில் வந்து இந்த மாரி தவறுகள் செய்யாமல் இருக்கிறது நல்லது தான் நான் சொல்லுவேன்